ஹலோ ம் சொல்லுங்க சார் ஆமாம் சொல்லுங்க சார் நானும் உங்கள் கிட்டே பணம் கேட்டிருக்கேன் நீங்கள் கொடுத்தீங்கனா தான் நான் மேலே என்ன இதுன்னு செய்ய முடியும்

உங்களுக்கு கேஸு முடியணுமா வேண்டாமா சும்மாவா பணம் கேட்டுகிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே கோர்ட்டில் காசு கட்ட வேண்டாமா இருக்கிற க்ளையன்ட்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாமா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறிங்க நான் என்ன சும்மாவா உங்கள் கிட்டே பணத்தை பிடிங்கி இது பண்ணவா போகிறேன் நான் ஆ சார் நான் உங்களுக்கு பே உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுக்கறதுக்காக தான் எல்லாம் பார்த்துட்டுருக்கோம் சரிங்களா நீங்கள் அதை புரிஞ்சுக்காம பணம் செலவாகுதுங்றத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்க உங்களோடைய கேஸு அந்த மாதிரியான கேஸு சரிங்களா புரியுது சார் உங்களை மாதிரி தான் நானும் சார் நானும் கம்மி முடிஞ்சளவுக்கு கம்மியாக தான் பண்ணிக்கொடுத்துட்டு இருக்கேன் ம் ம் ம் உங்களுடைய கேஸ் அந்த மாதிரியான கேஸு சரிங்களா நீங்கள் கொடுத்தருக்குற கேஸு அந்த மாதிரியான கேஸு அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணால்தான் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் சார் நான் நடத்தி தரலைன்னு சொல் மூவ் ஆ பண்ணணுன்னால் பணம் கொடுத்தா தான் சார் மூவ் பண்ண முடியும் சும்மா மூவ் பண்ணு மூவ் பண்ணுன்னால் எப்படி பண்ண முடியும் சரி உங்களால் எவ்வளோ எவ்வளோ முடியும்ன்னு பார்த்து சொல்லுங்க அது நான் அது சரி ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்கிறேன் பத்து ருபாயிக்கு முடியுமா முடியாதான்னு உங்களுக்கே தெரியுமிலேங்க நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தீங்கனா தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும் ம் சரி சார் பார்க்கலாங்க சார் ஏதோ பண்ணித்தரேங்க இந்தளவுக்கு சொல்கிறிங்க பார்க்கலாங்க

சரி சரி பார்க்கலாம் ம்